இந்தியாவில் மக்கள் சென்று பார்க்கும் முக்கிய மதத்தலங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு மதத்தை சார்ந்து நாம் கூற முடியாது இந்து மதம் என்று சொல்லும் பொழுது காசி கயா ராமேஸ்வரம் கைலாஷ் போன்ற பகுதிகளுக்கு செல்கிறார்கள் இது சைவம் வைணவம் இரண்டையும் இணைக்கக்கூடியது வைணவப் பண்டிகைகளும் இருக்கின்றன சைவப் பண்டிகைகளும் இருக்கின்றன அவற்றை பேணிக் காக்கின்றனர் சீக்கியர்கள் தங்கக்கோயிலுக்கும் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய தலமான இஸ்லாமாபாத்திற்கும் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய தலமான ஏ ஜெருசலத்திற்கும் செல்கிறார்கள் நமது பண்டிகைகள் என்று சொல்லும் பொழுது தீபாவளி நவராத்திரி ஆடிப்பெருக்கு தைமாதம் என்றே சித்திரை பிறப்புகளையும் கொண்டாடுகிறார்கள்